நான் எல்லாம் சின்னக் குழந்தையா இருக்கும் போது என்னுடைய பாட்டி தான் எங்களுக்கு சமையல் நாங்கள் ஸ்கூல் முடித்த உடனே பேரன் வந்து ரொம்பப் பசியால் வருவாங்கன்னு ராகி மால்ட்டு ராகி வந்து கரண்டியில் ஒரு அடை மாதிரி ஊற்றி வெச்சு ஆ ரெடியாக வெச்சுருக்கும் வந்தவுடனே எங்களுக்கு அதான் எங்களுக்குத் தின்பண்டம் இப்போ தான் பிஸ்கட்டு கேக்கு அது இதுன்னு வருது நாங்கள் எங்கள் காலத்தில் அதெல்லாம் இல்லை அப்றம் சின்னச் சின்ன பக்கோடா இந்த மாதிரியெல்லாம் எங்கள் பா விதவிதமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினுசாக செஞ்சு கொடுக்கும் எங்களுடைய பாட்டி தான் எங்களுக்கு சமையலில் குருநாதர் அதுக்கு அடுத்தபடியாக அம்மா அம்மா வந்து வீட்டுக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க அப்பாவுக்கு ஒன்று தனியாக நாங்கள் கொழந்தைங்களா எங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்குப் போகிறதுனால எங்களுக்குத் தனியாக இந்த மாதிரி பலவிதமாக ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரியெல்லாம் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க அம்மாவுக்கு அடுத்தபடியாக என்னுடைய மனைவி என்னுடைய மனைவி எங்கள் வீட்டுக்காரி சும்மா சொல்லக்கூடாது அவங்களும் சமையலில் ரொம்ப கைதேர்ந்தவங்க எல்லா வேலையும் நல்லா சிறப்பாக செஞ்சு எங்களுக்கு நல்லா கொடுப்பாங்க அந்த மாதிரி சமையல் வந்து அந்தக் காலத்து சமையலுக்கும் இந்தக் காலத்து சமையலுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் அப்போல்லாம் அடுப்புலேயே வேக வெச்சு எல்லாம் செ விறகு அடுப்பில் தான் சமையல் சாப்பாடு எல்லாம் உடம்பு ஆரோ எங்கள் தாத்தால்லாம் நூறு வயசு இருந்தார் நூற்றிப் பத்து வயசு வரைக்கும் இருந்தார் ஆனால் இந்தக் காலத்தில் எல்லாமே குக்கரு அஞ்சே நிமிஷத்தில் வேலையை முடிச்சுர்றாங்க இதில் என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு எனக்கும் புரியலை இந்த மாதிரி காலம் போகிற ஸ்பீடு போய்ட்ருக்குது அந்த மாதிரி சமையல் அந்த மாதிரி தான் அப்போ கீரையெல்லாம் பெரும்பாலும் கீரை இல்லாம சாப்பாடே இருக்காது எங்களுக்கெல்லாம் கீரை பெரும்பாலும் நாங்கள் கீரை தானியம் இந்த பாசிப்பயிறு தட்டைப்பயிறு கொள்ளு இது மாதிரி அந்தக் அந்தக் காலத்தில் வந்து பயிறு வகை தான் அதிகம் ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லையே எல்லாம் விதவ என்னென்னமோ செய்கிறாங்க என்ன போடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது மசாலா அது இதுன்னு போட்டுக் குழம்பயே கெடுத்து வெச்சுர்றாங்க என்னமோ அதான் ருசியாக இருக்குதுங்கிறாங்க இப்போத்து இப்போத்து பசங்களுக்கு பழைய ஆளுங்களுக்கு அதெல்லாம் இப்போ ஒன்றும் புரிய மாட்டேங்குது இப்படித் தான் சமையல் போய்ட்ருக்குது நாங்களும் சாப்பிட்டுட்டுத் தான் இருக்கிறோம் என்ன பண்ணுறது